இந்தியாவில் வந்து இந்தி பேசுறவங்க நிறைய இருக்காங்கங்க இந்தியா ஃபுல்லாகவே இந்தி தான் பேசணும் அப்படினு நினைக்கிறாங்க இருந்தாலும் இந்தியை வந்து எங்களுக்கு திணிக்கிறது வந்து நாங்கள் விரும்பலை அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு தமிழ் மொழிதான் ரொம்ப பிடிச்ச மொழி தமிழ் மொழி ரொம்ப இனிமையான ஒரு மொழியும் கூட தமிழில் இருக்கிற திருக்குறள் வந்து திருவள்ளுவர் சொன்னது மேலே நான்கு அடியும் கீழே மூன்று அடியும் அந்த ஏழு அடியும் வச்சு சொன்னது உலகத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு மொழியில் அமைக்கப்பட்ட திருக்குறள் வந்து திருவள்ளுவர் இயற்றின திருக்குறள்தாங்க தமிழுக்கு உலகப் பொதுமறையின்னு அந்த திருக்குறளுக்கு பேர் வைச்சிட்டாங்கங்க அப்படி இருக்கும் போது தமிழ் வந்து பல மாநிலத்தில் வந்து பல விதத்தில் பேசுகிறாங்க அதில் கோயம்புத்தூர் தமிழ்னு இருக்கு சென்னைத் தமிழ்னு இருக்கு கன்னியாகுமரி தமிழ் அந்த அது அதுமாதிரி பல விதத்தில் வந்து தமிழை அவங்கவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்க அந்த அந்த பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி போல் காதில் இனிக்கிற மொழி ஒரு மொழி கிடையாதுங்க தமிழ் கடவுள் வந்து இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து தமிழ் கடவுளை கும்பிடுறாங்க அதுவும் இல்லாது அதர் வேற வெளிநாடு வந்து ஏழு நாடு வந்து தமிழர்களுக்கு இந்த தை பூசத்திருநாள் முருகப் பெருமானுக்கு வந்து லீவு விழா வந்துதுன்னா அது அந்ததந்த அரசாங்கம் வந்து லீவ் கொடுத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து முருகக் கடவுளுக்கு வந்து ஆறுபடை வீடு வந்து தமிழ்நாட்டில் மட்டுந்தான் முருகனுக்கு அத்தினி இடத்துல ஒரே கடவுளுக்கு வந்து கோவில் இருக்கு அது தமிழ் கடவுள் அதனால் தமிழ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மொழி கேட்க கேட்க இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே அப்படினு அந்த தமிழ் வந்து தமிழை பேச பேச நம்மளுக்கு காதில் வந்து தேன் வந்து பாயுற மாதிரி ஒரு மொழி இனிமையான மொழி தமிழ் அந்த தமிழ்தாங்க ரொம்ப உலகப் பொதுமறையின்ட்டு சொல்கிற திருக்குறளே வந்து தமிழ்தான் அந்த தமிழைதான் வந்து எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஜனங்க விரும்பத்தக்க கேட்கத்தக்க ஒரு பாட்டு கம்பராமாயணம் அந்த ராமாயணம் வந்து தமிழில் தான் இயற்றி இருக்காங்க அந்த தமிழில் பேசும்போது அந்த க தமிழில் இருக்கிற ராமாயணத்தை படிக்கும்போது இந்தில இருக்கிற ராமாயணத்தை படிக்கும்போதும் ராமாயணமே வேறுபடுது அப்படிலாம் தமிழ் மொழி இருக்குங்க நம்ம பாரதியார் பாடின கும்மியடி பெண்ணே கும்மியடி கை குலுங்க கை தட்டி கும்மியடி அந்த தமிழ் வந்து தமிழ் வேந்தன் பாரதியார் பாடின பாட்டு அப்படி ஒரு அருமையான மொழி தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் நாங்கள் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படினு சொன்னதும் தமிழ் மொழிதான் அந்த தமிழை கேட்க கேட்க தமிழை படிக்க படிக்க தமிழ் வந்து ரொம்ப இனிமையான முதுமையான பழமையான ஒரு மொழின்னு கூட சொல்லலாம் பழமையான மொழிதான் முத்தமிழ் நம்ம தமிழ் வந்து கேக்கிறதுக்கு அப்படி ஒரு தமிழான வார்த்தை முத்தான சொல் எல்லாம் இருக்கறது நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தாங்க தமிழில் பேர் வைச்சாதான் தமிழ் பேரில்தான் தமிழரசி தமிழ்செல்வி தமிழ்மணி அப்படினு தமிழை வந்து ஒரு இதாக வச்சு தமிழ்லேயேதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு பேர் இருக்குங்க